இப்போ தமிழ் மொழியை பற்றி விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாகவே வந்துட்டிருக்கு எதிர்காலத்தில் பார்த்தோன்னா இப்பவே வந்து எல்லாத்திலையுமே வந்து இந்த மொபைல் ஆப் அதுக்கெலாம் கூட தமிழ் வந்திருக்கு இப்போ நார்மலாக இப்போ நம்ம வந்து டெய்லியும் லைஃப்ல ஒரு மாசத்தில் குறஞ்சது ரெண்டு மூணு தடவையாவது நம்ம ஏடிஎம் போகிறோம் அந்த ஏடிஎம் போகிறப்ப நாங்கள் தமிழ்மொழி வந்து பயன்பாடாக இருக்குது அந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நம்ம வந்து பயன்படுத்துகிறதுனால கூட வந்து தமிழ்மொழி வந்து அதிகமாக இது பண்ணிட்டிருக்கு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாத்திலையுமே வந்து திருக்குறள் வந்து மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது ஆன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாத்திலையுமே மொழி பெயர்க்கிறப்போ நம்ம தமிழ்மொழியோட அதோடய ஆழம் வந்து இது பண்ணுது இப்போ நிறையா ஜாப்பனீஸ் அந்தமாதிரி இருக்கிற ஊர்ல எல்லாமே தமிழ் வந்து ஒரு படிப்பாகவே படிச்சிட்டிருக்காங்க நம்ம ஊர் மக்கள் எப்படி பிஏ தமிழ் அந்தமாதிரி படிக்கிறாங்களோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கூட தமிழை ஒரு மொழியாக இது பண்ணிக்கிட்டிருக்காங்க நிறையா செயலிகள் மூலம் இந்த வீடியோக்கள் மூலம் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தோம்னா எவ்வளோ ஆல்ட்ரனேட் இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ கன்னடா தெலுங்கு அப்படிங்கிறமாதிரி எப்படி வந்துகிட்ருக்கோ அதுமாதிரி தமிழுக்கான உள்ளதும் வந்துக்கிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு இதாகவே இருக்கும் இப்போ மொபைலே நம்ம யூஸ் பண்றதாலே வந்து நம்மளுக்கு வந்து தமிழோட ஆதிக்கம் வந்து அழியாது எதிர்காலத்தில் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா உலக நாடுகள் எல்லாத்துலையுமே வந்து தமிழ்மக்கள் பரவி இருக்க மாதிரி தமிழும் பரவி இருக்கும் அப்படிங்கிறமாரி இது பண்ணி இருக்குது இதனால இப்ப இந்த எல்லாத்திலையுமே இது பண்ணதால் நம்ம தமிழ் வந்து பாதுகாக்க முடியும் இப்போ ஒரு ஜாப்பனீஸ் கூட அவங்க வந்து அவங்க தாய்மொழியை விட்டுட்டு நம்ம இது கத்துக்கிறாங்க நம்ம எப்படி அதர் லாங்குவேஜ் கத்துக்கிறோமோ அதுமாதிரி அவங்க கூட நம்ம மொழியை இன்ட்ரஸ்டாக கத்துக்கிறப்போ நம்மளது அடுத்த அவங்க பேச பேச அவங்க குழந்தைங்க பேசும் அந்தமாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இதுவந்து கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம தமிழ் வந்து இது மூலியமாக அதிகம் வந்து பரவுதல் ஏற்படும் இதுமாதிரி இதுமட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற மொபைல்லே இருக்கிறதனால் அது எல்லா நாளுமே நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு சின்ன வார்த்தைகள் கற்றுக்கிறதுனால ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுனால கூட நம்ம தமிழ் வந்து அழியாமல் அதிகம் நீண்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன்